சமையல் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் களி இட்லி உப்புமா அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கேன் சின்ன வயசில் மேரேஜ் ஆன அப்புறமா பிரியாணி வடை போண்டா பாயாசம் குலோப் ஜாமீன் அந்த மாதிரியெல்லாம் சமைக்கத் தெரியும் யூடுயூபில் வந்து ரெசிபி வந்து நிறையா பார்த்து சமைச்சிட்ருக்கேன் எனக்கு யூஸ் யூஸாக இருந்தது வேறென்ன சமைக்க வந்து எனக்கு நல்லா தெரியும் சமைப்பேன் குழந்தைகளுக்காக நல்லா சமைச்சி வெளியே வந்து அவ்வளோவா வாங்கறதில்லை வீட்டிலையே தான் சமைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து வீட்டிலையே தயாரித்து பசங்களுக்கெல்லாம் கொடுப்போம்